அண்ணா கதிர் ட்ராவல்ஸுங்களாணா அண்ணா இப்போ நம்ம சங்ககிரியிலருந்து பழனிக்கு போகணும் ஆ ஆமாண்ணா ஆமாண்ணா அதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோணா ஆகும் பதனஞ்சாயருபாயா அண்ணா என்னணாணா இப்போ டீசலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழு ரூபாய்க்கு பிடிக்குமாணா அப்புறம் டிரைவர் படி ஒரு ரெண்டா ரெண்டாயருபா போய்டுமாண்ணா மொத்தம் ஒம்பதாய ருபா ஆச்சாண்ணா அப்பறமேட்டு இந்தன பார்க்கிங் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு நூறுபா ஆகுமாண்ணா எப்படி பார்த்தாலும் பத்துருவா பத்து ருபாக்குள்ளதாணா அடங்கும் என்னண்ணா இவ்வளோ கேட்கறிங்க நான் வந்து ரெகுலராக உங்கக்கிட்ட தாண்ணா வண்டி எடுத்துகிட்ருக்குறோம் இப்படி சொன்னால் எப்படின்னா எதோ எனக்காக எதோ குறைணா அண்ணா என்னண்ணா பத பதினாலு ரூபால்லாம் பதினாலு ரூபால்லாம் இல்லைனா இன்னும் குறைங்கண்ணா இன்னும் வந்து யோசிச்சு பாருங்க எவ்வளோ இது நாங்களும் டிரைவர் நாங்களே கூட டிரைவர் ஏதோன்னு ரெடி பண்ணிக்குறேணா

அது எப்படிண்ணா சரிணா வந்து எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு பண்ணிக்கொடுங்கண்ணா ஆ சரிண்ணா ஆ சரிண்ணா சரிண்ணா ஒரு ப ஒரு பன்னெண்டு ஐநூறுண்ணா ஆ அதுக்கு அதை விட்டா எப்படிணா வண்டிக்கு ஒரு மீதி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மீதி ஆயிடுதுண்ணா ஆ ஆ ஆ சரிணா சரிணா ஆ சரிணா ஓகேணா ஓகேணா ஆ ரொம்ப நன்றிணா ஓகேணா